விவசாயம் மீன்பிடித்தல் கால்நடை வளர்ப்பு இதுலெலாம் ஒரு டெக்னாலஜி எப்படி மக்களுக்கு வந்து உதவி புரியுது அப்படின்னா இப்போ விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ விவசாயம் பண்ணுற நிலத்தினுடைய நீள அகலம் நிறைய இருக் பெருசாக இருக்குது இப்போ அந்த மண் வளம் எப்படி இருக்குது மண்ணிணுடைய ஈரத்தன்மை எப்படி இருக்குது அதை வந்து நாம் வந்து மானிட்டர் பண்ண வேண்டி இருக்குது ஒரு நிலத்தில் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் எந்த நேரத்தில் நாம் நீர் பாய்ச்ச வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுலாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வர்றாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா ரோபோட் மூலயமா இந்த பர்ட்டிகுலர் நேரத்தில் இந்த டைமில் நீர் பாய்ச்சணும் இந்த ஏரியாவுக்கு நீர் பாய்ச்சணும் இந்த நேரத்தில் நாம் வந்து களை பறிக்க வேண்டிய நேரம் இது இது வந்து காய் பறிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லும் அதை பார்த்துட்டு நாம் அந்த பர்ட்டிகுலர் நேரத்தை வை விவசாய நிலத்துக்கு போய்விட்டு அங்கே இருக்கிற நிலத்துல நம்ம வந்து நீர் பாய்ச்சலாம் களை பிடுங்கறதுக்கு நம்ம வேலைகளை தொடங்கலாம் இல்லை மருந்து எதாவது அடிக்கணும்னால் அடிக்கலாம் இந்த மாதிரி வேலைகளை நாம் செய்யமுடியும் அதே மாதிரி விவ கால்நடைகளை பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு காதில் வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வெச்சு விட்றாங்க அது இன்டர்நெட் ஆஃப் திங்க்ஸ் அந்த டிவைஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு கடைசியாக மருத்துவப் பரிசோதனை எப்போ நடந்தது எந்த மாதிரி நோய் அந்த கால்நடைக்கு தாக்கியிருக்குது அதுக்கு எந்த மாதிரி மருத்துவம் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒவ்வாமை இருக்குதா அந்த மாட்டுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த காதில் இருக் பின் பண்ணியிருக்கற அந்த மிஷன்லே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் வந்து டெக்னாலஜி விவசாயத்துலேயும் கால்நடை வளர்ப்புலேயும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க